தமிழ்ங்கிறது வந்து மூத்த குடியினர்லேருந்து வந்த பு பொழங்கிட்டு பழகிட் வாழ்ந்துகிட்ருக்கு வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி வந்து மொழி வந்து வேற எங்கேயும் இல்லனு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நான் இருக்கிற ஏரியாவும் சரி என்னை சுற்றி உள்ள அண்ட அண்ட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்து எல்லாம் வந்து என்ன சோழவள நாடு சோழர்கள் ஆண்ட நாடு நிறைய புலவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் புலவர்கள் அப்பறம் மன்னர்கள் இவங்கலாம் வந்து ஆண்டுருக்காங்க ஏன் அடியார்கள் நாயன்மார்கள் இவங்கலாம் வந்து இருக்கா இருந்துருக்காங்க நிறையா திருத்தலங்கள் நிறையா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு திருத்தலங்களும் பார்த்தம்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சுவ சுவடுகள் அதுக்கப்புறமா வந்து கல்வெட்டுகள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியமாக வந்து என்ன என்னென்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தமிழ்ங்கிறது முன்னாடி தமிழ்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உண்டு தெற்கு பகுதி தான் தமிழ் தமிழ் எழுத்துக்களில் வந்து கல்வெட்டுகள் இருக்குது இங்கேலாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கல்வெ கல்வெட்டுகள் இருக்கும் அந்த மாதிரி கல்வெட்டுகளை வந்து நிறைய அறி தெரிஞ்சிக்க முடியுது இப்போது வந்து இந்த பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கோயில் இருந்தாலும் சரி அங்கேலாம் வந்து என்னெனா அந்த கோயிலில் யார் யாரு நன்கொடைலாம் கொடுத்துருக்காங்க உட்பட வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இருக்குது அந்த கல்வெட்டுகள் வந்து சொல்லியிருக்கு அப்புறமா வந்து யார் யார் கொடுத்தா ஏன்னா ஏன்னா வந்து அது அந்த அந்த மாதிரி உள்ளது வந்து ஒவ்வொன்றும் வந்து யான் இப்போது இல்லை ஸோ ஐம்பது வருடமும் இல்லை ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி உள்ளதை வந்து அழகாக எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு டீடெயில்ஸும் வந்து ஒவ்வொன்றுமே அது இது பண்ணியிருக்காங்க இதை வந்து என்னனா கம்யூனிகேஷன் பேடாக இருக்குது இந்த கம்யூனிகேஷன் பேடாக இருக்கிறப்ப வந்து தமிழ்ங்கிறது வந்து ஒரு பரிசாற்று ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு பரிசாற்றுதலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு இது பெருமிதம் இருக்குது அதே மாதிரி வந்து எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த நம் சில பேரு சொல்லுவாங்க நம்மளோடய இது வந்து நம்மளுக்கு தெரியாது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெளி ஊரில் உள்ளவங்கலாம் வந்து நம்ம மொழியை வந்து அவ்வளோ அழகாக கத்துகிட்டு அது வந்து இன்னும் அழகாக அவங்களோட இதில் வந்து சில பேர் வெளி நாட்டில் இருந்தாலும் அவங்களோட ஸ்லாங் தான வரும் அதே மாதிரி அதில் வந்து அழகாக தமிழ் உச்சரிக்கிறாங்க ஆனால் வந்து சில பேர் வந்து இந்த இந்த டைமில் வந்து சில பேர் வந்து அதை மறந்துடுறாங்க அது மறக்கவும் கூடாது அந்த அந்த இந்த நம்ம மொழியை வந்து வளர்க்கணும் மெயின்டையின் பண்ணணும் மற்றபடி வளக் வளர்க்கணும் ஆல் ரெடி வளர்ந்துடுச்சி அதை வந்து அழியாமல் பார்த்துக்குணும் அதான் நம்மளோடய கடமை